தமிழ்மொழி மற்ற அனைத்து மொழிகளுக்கும் ஒரு மூத்த மொழியாக விளங்குகின்றது இலக்கியம் கவிதைக்கு உயிரூட்டக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான விஷயங்களை கொடுக்க முடியும் அப்படினால் அதிக எழுத்துக்களைக் கொண்ட நம்ம தமிழ் மொழியால் தான் முடியும் இது என்னுடைய தாய் மொழி அப்டிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை மற்ற மொழியை பயின்றவர்கள் கூட தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களையும் அதனுடைய இலக்கியம் கவிதை நயத்தையும் அனைவராலும் போற்றப்படக்கூடிய ஒரு மொழியாக திகழ்கிறது